எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சமுன்னால் சாதாரண பஞ்சம் இல்லை மிகப்பெரிய பஞ்சம் பஞ்சகாலத்தில் என்ன பண்ணுவோம் நாங்கள் முதல்ல வந்து அவசரமாக எல்லோரும் ஓடி போய் தண்ணி பிடிப்போன்னு சொல்லி முதல்ல கல்லுகளை வரிசையாக வச்சிட்டு வந்துடுவோம் காலையில் மூணு மணி நாலு மணிக்கே எழுந்திரிச்சி போய் தண்ணி ஆறு மணிக்கு தான் விடுவாங்க மூணு மணி நாலு மணிக்கே போய் நம்ம அந்த கல்லை வச்சிட்டு வந்துடுவோம் அப்பறம் வீ வீட்டிலேருந்து வந்து அப்பறம் குடத்த பிடிச்சிட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குடம் நாலு குடம் மூணு குடம் அஞ்சு குடம் அப்படி தான் மாற்றி மாற்றி வரும் அந்த நேரத்தில் நாங்கள் போய் தண்ணியை விட்டு பிடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி வந்து வச்சிக்கணும் மறாவது நாள் வரும் இல்லையின்னால் அதுக்கடுத்த நாள் கூட விடலாம் இல்லை ஒரு வாரத்துக்கும் கூட விடலாம் நாம் அந்த நாலஞ்சு குடம் தண்ணியை வந்து ஏ எடுத்து வெச்சிக்கணும் இதை விட அந்த இடம் பிடிக்கறக்காக வேண்டி நான் செகண்ட் ஷோ சினிமாவுக்கெல்லாம் போயிட்டு வந்து மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் வந்து லைனில் வச்சி நின்று ஏழு மணி வரைக்கும் அந்த தண்ணியை பிடிக்க வேண்டி சூழல்லாம் நிறையா க கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு அப்பறம் பார்த்தீங்கன்னா குடத்த வாங்கிட்டு வந்து வச்சிட்டு அந்த குடத்துல பேர் எழுதி வைப்போம் ஸ்டிக்கர் ஒட்டி வைப்போம் அந்த குடம் வாங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி குடமா இருக்கும் ஆ இரும்பு குடம் இருக்குது செம்பு குடம் இருக்குது வாளி பக்கெட் இருக்குது அதை எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து வைப்போம் அந்த பக்கெட்டில் படிச்சி படிச்சி வச்சிட்டு என்றதா உன்றதான்னு சண்டை எல்லாம் வரும் மச்சான் நான் தான் முதல்ல வந்தேன் நீ தான் முதல்ல வந்த லேட்டாகி வந்துட்டியே ஏன் தண்ணி விட்றாங்கன்னு தெரியாதா நேரத்தோட வர முடியாதா வீட்ல என்ன வேலை அப்படின்னு குழந்தை எல்லாம் அழும் பாவம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க எழுந்திரிக்க முடியாது அந்த சூழ்நிலையில் தண்ணிக்கு நம்ம கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலை கிராமம் எங்கள் கிராமத்தில் வந்து தண்ணிங்கிறது சாதாரண வேலையாகவே இல்லை ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி போட்டால் கூடும் தண்ணி வராது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கிராம வாழ்க்கையில் வந்து ரொம்போ தண்ணி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையாகவே இருக்குறது இப்போது தண்ணி வந்து சிரமப்படும்போது நம்ம ஆஹ வர மாட்டேன் இங்கே இருக்கா